நான் நாமக்கல் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறேங்க எங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் கொல்லிமலைன்னு ஒரு மலை இருக்குது அங்கே ஆகாய கங்கைக்கு போகலாம் அப்படின் சொல்லிட்டு போனோம் இங்கேருந்து போகிறப்பையே வளைவு வளைவாக வளைவு வளைவான ரோடு எழுவது கொண்டை ஊசி பெண்டு கொண்ட மலை அங்கே போய்ட்டு கீழே ஆகாய கங்கைக்கு இறங்கி போனோம் போய்ட்டு மறுபடி மேலே ஏறுறப்போ ரொம்ப உயரமான இது படியெல்லாம் உயரமான படிக்கட்டுகள் கீழே போய்ட்டு அருவியில குளிச்சிட்டு மேலே வர்றப்போ ரொம்ப முடியாமல் மேலே ஏறி வந்தோம் ஏறி வந்ததுக்கப்பறம் ஒரு நல்ல ஒரு அனுபவம் ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு உற்சாகம் ஒரு அனுபவங்கள் வந்துச்சு அங்கே வந்து கோயில் அறப்பளீஸ்வரர் கோயில் ஒன்று இருந்துச்சு அது எல்லாம் போய்ட்டு சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்து இது பண்ணோம் அது ஒரு அனுபவம் நல்ல அனுபவமாக இருந்துது